ஹலோ சொல்லுங்கள் சார் வணக்கம் இப்போ நியூ மாடல்லாம் வந்துயிருக்கு சார் நம்மள்கிட்ட கலெக்ஷன் நியூ வெரைட்டி வந்துயிருக்கு சார் இப்போ நம்மள்கிட்ட புது கலெக்ஷன் வந்துயிருக்கு அது இல்லாமல் நம்மளுக்கு ஆடி ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு ஆ ஆ கோல்டு எவ்வளோ வாங்கறீங்களோ அதுக்கு ஈக்குவல்ட்டாக வந்து நமக்கு வெள்ளி அதுலயே போயிட்டுருக்கு

கிராம் வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி போயிட்டுருக்கு சார் ஆ ஆ நிறைய இருக்கு நம்மள்கிட்ட கலெக்ஷனு இப்போ புதுசாக வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆர்டரு கொடுத்துருக்கோம் வந்துட்டு இருக்கு ஒரு டூ டேஸில் வந்துரும் நீங்கள் நம்ம வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் டிசைன் நல்லா ப ப

அதான் சார் போட்டுருக்கோம் ஆர்டரு போட்டுருக்கோம் நமக்கு வந்துரும் இன்னும் டூ டேஸில் வந்துரும் நம்ம வந்தவொன்னே நம்ம வெப்சைட்டில் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம் அதுலையும் நம்ம பார்த்து கஸ்டமர் வருவாங்க ஆமாம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டி வி கண்டிப்பாக ஆமாம் இந்த வீக்குள்ளே எல்லா மாடலுமே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே ஆர்டரு பண்ணதெல்லாம் வந்துரும் இந்த வீக் பார்ப்போம் சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே சார் தேங்க் யூ